ஆ ஆ சொல்லுங்கள் சார் குட் மார்னிங் சார் சார் நான் வந்து இது சிங்கா ஜுவல்லரி தானே சார் ஆ ஆ சார் நான் இப்போ எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இருக்குது ஸோ யூனிக் அட்டு ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் தென் நெக்ஸ்ட்டு மந்த் எனக்கு மேரேஜினால நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சொன்னாங்க அங்கே நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு போய் பாருன்னு அதுக்குதான் மேம் அதுக்கு தான் சார் வந்தேன் யூனிக் கலெக்ஷன்ஸ்னால் என்னமாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் சார் இருக்குது இப்போ ஆன்ட்டிக் நல்லாப்போகுது வேற என்ன மாடல்ஸ்லாம் இருக்குது சார்

ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் வாவ் சூப்பர் ஆ ஓகே சார் ஆ

ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஆ சார் ஏ எனக்கு வந்து ஏ எனக்கு ரொம்ப அட்ராக்ட்டிவாலாம் வேணாம் கொஞ்சம் நார்மலாகவே காமிங்க ஏன்னா எனக்கு ரொம்ப அட்ராக்ட்டிவாக போட்டால் எனக்கு பிடிக்காது ஸோ நீங்கள் கொஞ்சம் மீடியமாகவே காட்டுங்கள் ரொம்ப பிக் சைஸாக வேணாம் கொஞ்சம் பரவாயிலாம மீடியமா காட்டுங்கள் ஓகேவா சார் ஆ ஆ ஓகே சார் ஆ சார் என்னோட எனக்கு பட்டு கலர் வந்து பிங்க் கலர் சார் இப்போ எனக்கு பிங்க் கலருக்கு தக்கன செட் எனக்கு காட்டுங்கள் சார் எல்லாமே எனக்கு காட்ட வேணாம் நான் கலர் சொல்லியிருக்கேன்ல அந்த கலருக்கு தக்கன இல்லைன்னா கோல்டன் செட்டு ஃபுல்லாவே கோல்டனாகவே காட்டுங்கள் வாவ் இது நல்லா இருக்குதே கொஞ்சம் இதை எடுத்து காட்டுங்கள் ஆ நல்லா இருக்குது சார் சார் மிர்ரர் எங்கே சார் இருக்குது வச்சிப்பார்க்கலாமா ஆ இது பிடிச்சிருக்குது இதை எடுத்து காட்டுங்கள் அப்படியே எனக்கு இது போட்டு பார்த்துட்டு எனக்கு செட்டா ஆகலைன வேற கேட் கேப் கேட்பேன் அதையும் நீங்கள் காட்டணும் ஆ ஓகே சார் இதை எடுத்து காட்டுங்கள் சார் மிர்ரர் எங்கே சார் இருக்குது ஆ நல்லா இருக்குது சார் சார் ஆ எனக்கு இது செட் ஆகுது சார் ஆ வேற வேற கலெக்ஷன்ஸ் எதாவது இருக்குதா சார் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி காட்டுங்கள் இது இருக்கட்டும் இத தனியாக வச்சிக்கோங்க மேபி எனக்கு இதில் எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னா லாஸ்ட் ஃபைனலாக இதை எடுத்துக்கிறேன் சார் இதை மட்டும் நீங்கள் செப்ரேட்டாக தள்ளி வச்சிக்கோங்க சார் எனக்கு இது பிடிச்சிருக்குது ம் சார் அந்த கோல்ட் செட் எடுங்கள் சார் மேலே இருக்குதுல்ல சார் செகண்ட் ரோல ஆ ஆ ஆ ஓகே சார் இதுவும் போ இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் சார் இதையும் கொஞ்சம் பேக்கிங் ஆ கொஞ்சம் பிரித்து காட்டுங்கள் ஆ ஓகே சார் ஓகே ஆ சார் ஃபைனலாக அந்த இப்போ நீங்கள் காமிச்சிங்கள்லா இது எனக்கு ஓகே தான் சார் இந்த ரெண்டும் எவ்வளோ ஆகும் சார் ரெண்டு எடுக்கிறதா இருந்தால் ஆ ஓகே சார் ஆ சார் ரெண்டுமே கம்மி பண்ண மாட்டிங்களா சார் ஆ இல்லை சார் நான் ரெண்டாலாம் எடுக்குறோம்ல சார் அதனால் ஒன்று குறைக்க மாட்டிங்களா

இல்லை சார் இது கவரிங் தானே சார் கோல்டா சார் கேட்கறோம் கவரிங் தானே சார் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு கம்மி பண்ணுங்கள் சார் ஆமாம் சார் இது கவரிங் தான் சார் ம்

சரிங்க சார் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மி பண்ணுங்கள் சார் ஓகே சார் சரி பரவாயில்ல சரி சார் இந்த ரெண்டுமே எடுங்கள் அந்த பிங்க்கும் தென் ஒரு கோல்டும் மேக்ஸிமம் கொஞ்சம் குறைங்க சார் ஒரு ஹண்ட்ரட்டாவது குறைங்க சார்

சரி ஓகே சார் சரி ஓகே சார் இந்த ரெண்டையும் பேக் பண்ணுங்கள் சார் சார் கேஷ் கவுண்டர் எங்கே உங்கள் கையில தரணுமா இல்லைன்னா ஆ ஓகே சார் ஓகே சார் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ ஆ